நீங்கள் சொந்த தோட்டத்தை பராமரிக்கும் போது நிறைய கொசு தொல்லை பூச்சி தொல்லை இது நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாது சரியான உரத்த போட முடியாது சரியாக கவனிக்க முடியாது கரெக்டான டைமுக்கு தண்ணி விடணும் தண்ணி வசதியும் அதிகம் இருக்காது ஒ உரம் இயற்கை உரம் போடணும் கரெக்டான டைமுக்கு அதுக்கு என் அந்த செடிக்கு என்னென்ன தேவையோ அதற்கான மருந்தை குட் தெளிக்கணும் மருந்து தெளித்து அது என்ன அந்த டைமுக்கு வேணுமோ அதுக்கு நம்ம பராமரிப்பு செய்யணும் கரெக்டான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வைக்கணும் அது மட்டும் இல்லாது அதை க களை பறித்து புல்லு இல்லாமல் பார்த்துக்குணும் புல்லு இல்லாமல் பார்த்துக்கிட்டா தான் செடி கொடிகள் வந்து கொசு அண்டாமல் இருக்கும் அப்புறம் பூச்சி வர ஆரம்பிக்கும் இந்த பூச்சிகளெலாம் இருக்கிறதுனால பிள்ளைங்கள் வந்து கடிக்கும் அதனால அப்புறம் கொசு மருந்து அந்த இது அடிக்கணும் இதெல்லாம் செய்ய செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் மற்றபடி அந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறதுனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது இல்லாது நிறையா பழங்கள் செடி காய்கள் செடி இதெல்லாம் வைச்சோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான உணவை நாம்ளே த தேக சேகரித்துக்கலாம் இயற்கை உரத்த போட்டு நம்ம நமக்கு உன் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி நம்ம நாம்ளே தயா தயாரித்துக்கலாம் காய்கறிகள் எந்த நோய் நொடியும் அதிகம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி நம்ம வீட்லேயே நம்ம காய்கள் சேகரித்து செய்கிறது மூலயமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாது நிறைய செடிகள் வளர்க்கிறது மூலயமா வீடு வந்து பச்சை பசேயேனு நல்லா இருக்கும் வீட்டை சுற்றிலியும் நம்ம தோட்டம் அமைக்கிறதுனால் நம்மளுக்கு இயற்கை காற்று வந்து அடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் அந்த இயற்கை வாயு சுவாசிக்கும் போது நம்ம உடம்பும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம குனிஞ்சு அந்த புல்லு களைகளாம் எடுக்கிறது மூலயமா நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் எக்ஸைசும் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஒரு ட்ரா பேக் மட்டும் தான் இந்த பூச்சி தொல்லை மட்டும் இருக்குமே த தவிர மீதி எல்லாமே அந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறது மூலயமா நமக்கு நிறைய பயன் இருக்குது